நான் வண்டி ஓட்டும் போது என்ன வந்து ஸ்பீடாக ஓட்டுறது அவருக்கு நான் முந்துகிறது போட்டி போட்டுகுனு முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் அந்த சமயத்தில் டிரைவர் திடீர்னு நிறுத்தி சண்டைக்கே வருவாங்கள் நீ என்ன என்ன வந்து கிராஸ் பண்ணுறது நான் என்னெனானு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சினைகளல்லா மோட்டாரில் வண்டியில் வருது அதனால் நாங்கள் சமாதான சண்டை போட்டு சரிப்பா நீயே முந்திட்டு போப்பா நாங்கள் வந்து எந்த பிரச்சினையும் இல்லாமல் சமாதானமாக பேசி முடிச்சுட்டு நானு வண்டியை ஓட்டுவேன்